அது டீ வந்து நாங்கள் வந்து வெளி ஒரு ஒரு கூலி வேலைக்கே போவக்குள்ளே ஒரு ரெண்டு மணிநேரத்துக்கு ஒருக்க டீ ச குடிப்போம் அதனால டைம் வந்தா அந்த ஞாபகம் வந்துருங்க அது வந்துவிட்டுன்னா மறுக்கா வந்து அது ஒரு ரெண்டு மணிநேரத்துக்கு ஒருக்க அந்த நே ஏதா ஒன்று சூடாக இந்த குடிக்கலாம்கிற எண்ணம்லாம் வந்துன்னா இந்த தேநீர் நினப்பு தான் வரும் ரெண்டாவது இப்போ வெளியிலயே ஒரு டிராவல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்தமாதிரி எங்கேயாவது கடை இருக்கா இந்த ஏதோ ஒரு கடை பேக்கரி இருக்கா அது இருக்கா இருக்காதுன்னா அது டீ சுடுதண்ணி குடிக்கறதுக்காக நாங்கள் வந்து கடைகளுக்கு எதுத்தாப்பில வந்து வண்டியை நிப்பாட்டிச் சொல்லுவோம் டிராவல்ஸை வந்து நிப்பாட்டிட்டு அந்த கடைக்கிட்ட நில்லுங்கள் எனக்கு இப்போ டீ குடிச்சாவணும் அப்படின்னு சொன்னா நிறுத்திவிட்டு டீ குடிச்சிவிட்டு கிளம்புவோம் அந்தந்த டைமுக்கே சி குறிப்பிட்ட டைம்மில் அந்தமாதிரி ஞாபகம் வந்துரும் அந்தமாதிரி செய்வோம் ரெண்டாவது வந்து வீ வீட்டில் வந்துன்னா வீ வீட்டில் வந்து டீ வைக்கிறாங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்தவுடனே டீ வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்தவுடனே டீ கேட்பாங்க டீ இது தயார் பண்ணி நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் சாப்பிடுவோம் அது வந்து இப்போ எப்படி டீ வைக்கறன்னு கேட்டிங்கன்னா முதல்ல பாலு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைப்பாங்க அப்புறம் டீத்தூள் போடுவாங்க அப்புறம் சக்கரையை போட்டு அந்த ஆற்றி கொடுப்பாங்க அதனால் நாங்கள் வந்து எங்கள் பையன் பையனை சில டைமில் கே கேட்டாங்கன்னா எங்கள் வாரிசுங்களும் குடிப்பாங்க அதுக்கப்பபுறம் அவ்வளோதான் அப்புறம் டைம் முடிஞ்சு போயிரும் அப்புறம் இதுக்கு வேண்டி தான் அப்புறம் வேறு என்ன